எங்கள் கிராமத்தில் பார்த்துக்கிட்டிங்னா நீர் ஆதாரம் அப்படினா வந்துட்டு எல்லோருமே வந்துட்டு அதிகப்பட்சம் வந்துட்டு கொ கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு ஒரு கிணறு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்னா வந்துட்டு தோட்டத்தில் வயல் வெளிக்கு பாச்சுறத்துக்குனு கிணருக்கும் குளம் இருக்கும் குட்டை இருக்கும் அதுக்கப்புறம் வாய்க்கால் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆறு கூட ஒன்று இருக்குது ஆறு கூட ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்துட்டு நீர் ஆதாரங்கள் அப்படினு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வருடம் முழுதும் கிடைக்குமா அப்படினா வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஆமாணும் சொல்ல முடியாது இல்லைணும் சொல்ல முடியாது அது வந்துட்டு எப்படினா இப்போ வந்துட்டு வாய்க்கால்லலாம் பார்த்திங்னா வந்துட்டு வாய்க்காலலாம் பார்த்திங்கனா வந்துட்டு தண்ணி எப்போ வரும் அப்படினா வந்துட்டு இப்போ பெரிய வந்துட்டு அணைலலாம் வந்துட்டு எப்போ தண்ணி நீக்கி விடுறாங்களோ வந்துட்டு அந்த டைமில் தான் வந்துட்டு வாய்க்காலில் தண்ணி வரும் அதாவது ஆற்றுல தண்ணி வர்ற டைமில் தான் வந்துட்டு வாய்க்கால்லையும் தண்ணி வரும் ஆறில் பார்த்திங்னா வந்துட்டு வெயில் காலத்துலலாம் கண்டிப்பாக ஆறு வற்றி போயிரும் அது குளமா இருந்தாலும் சரி குட்டையாக இருந்தாலும் சரி ஆறு எல்லாம் வந்துட்டு வெயில் காலத்துலலாம் வந்துட்டு வற்றி போயிடும் மழக்காலத்தில் வேணுணா நல்லா இருக்கும் ஆனால் வெய்யில் காலத்துலேயும் வந்துட்டு எங்களுக்கு நீ தண்ணி பற்றாம போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழினா வாய்க்கால் தான் வழி ஏன்னா அப்போ ஆறுலேயே தண்ணி வற்றிரும் அப்போ என்ன பண்ணுவாங்கனா அணையில் இருந்து வந்துட்டு தண்ணி நீக்கி விட்டாங்னா அது வாய்க்கால் வழியாக வந்துடும் அதில் இருந்து வயலுக்கு பாச்சுறவங்கலாம் பாச்சுக்குவாங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் வருடம் முழுதும் கிடைக்காது ஆனால் வந்துட்டு தண்ணி பிரச்சனை இருக்கிற ஊராகவும் இருக்காது ஏதோ ஒரு வழியில் இதில் இருந்து இல்லைனாலும் இன்னொன்னுலிருந்து வந்துட்டு தண்ணி வந்துட்டு கிடச்சிட்டு தான் இருக்கும்